ஈரோடு மாவட்டம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததவுட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா மாற் மாறியுள்ளது இதுக்குக் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்திருக்காங்க நிறையா தொழில் நிறுவனம்னால் டெக்ஸ்டைல்ஸு நிறையா தொழில் வாய்ப்புகளெலாம் ஏற்படுத்தி கொடுத்ததுனால நம்ம உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்தும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பாத் பார்த்திங்கன்னா இங்கே வேலைவாய்ப்பு தேடி வராங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரி மற்ற ரோடு வசதி போன்ற கட்டமைப்புகளெலாம் வந்து நல்லா இருக்கறதுனால அடிப்படை வசதிகள் எல்லாமே நல்லா இருக்கறதுனால வெளியூர் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு தேடி வராங்க எல்லா வகையிலேயும் முன்னே முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இதுக்குக் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் தொழில் வாய்ப்பு அதிகமானது தான் இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாத நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மற்ற